எ எனக்கு பிடித்த கவிஞருன்னு பார்த்திங்கன்னா வாலி அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அவரை ரொம்ப பிடிக்குன்னா ஒரு பயங்கரமான ஒரு யதார்த்தவாதி இன்னோன்று என்னன்னால் ஒரு கவிஞருக்கு இவ்வளோ நகைச்சுவை இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் ஸோ பெரிய விஷயத்தக்கூட ரொம்ப சாதாரணமாக நகைச்சுவை கலந்து சொல்லிகிட்டு போயிட்டே இருப்பார் ஒரு உதாரணம் சொல்லணுன்னா அவரு ஒரு உரையாடலில் வந்து சொன்னார் பொருளோடு பாட்டு எழுதினேன் பொருள் சேரவில்லை ஆனால் பொருள் இல்லாமல் பாட்டு எழுதினேன் நிறை நிறைய பொருள்கள் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிருந்தார் அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சொல்றப்போ அது கேட்குறப்ப ரொம்ப சாதாரணமாக இருந்துது ஆனால் அதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்துதான் அவர் என்ன சொன்னாருன்னே ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது இந்தமாதிரி ஒரு ஒரு அறிவு நிறைந்த ஒரு ஒரு கவிஞர் அவர் நிறையா பாடல்கள் எழுதிருக்கார் நிறையா விஷயங்கள் வந்து அந்த பாடல் மூலயமா சொசைட்டிக்கு சொல்லியிருக்காரு ஸோ இந்தமாதிரி ஒரு கவிஞர் வந்து எனக்கு அவர் இருக்கிற நேரத்தில் நான் இருக்கறதுன்றது ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது